எங்கள் பகுதியில் வந்து மக்கள் வந்து நிலம் வாங்கும்போதோ இல்லை விற்கும்போதோ பெருசாக வந்து பார்க்குற பிரச்சினைகள்னா அது வந்து அளந்து பார்க்குறது இப்போ சர்வைவிங் பண்ணுறத்துக்கு இது வந்து கரெக்டாகவே இருக்காது பத்திரத்துல ஒரு மாதிரி இருக்கும் அவங்க ஒரு மாதிரி அளந்து வச்சுருப்பாங்க அது வந்து சர்வேகாரவங்க ஆள் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலத்தை சர்வைவ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான பத்திரத்த போட்டுதான் விற்பாங்க அதுக்கு விற்குறத்துக்கு வந்து சாட்சி கையெழுத்து அது மாதிரி வரணும் அதே மாதிரி இந்த இது விற்கணும்னா அது யார் யார் பேரில் இருக்குதோ அவங்கள்லாம் வந்து கையெழுத்து போட்டால்தான் விற்க முடியும் அப்படி அவங்க கையெழுத்து போடறவைங்க வந்து வெளிநாட்டுலேயோ வெளியூருலேயோ இருந்தாங்கனால் அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகணும் வேறு வழியில்லை அதனால கொஞ்சம் கால அவகாசம் எதாவது அவசரம்னால் நமக்கு வெளியே போக முடியாது விற்குறதுன்னா நம்மனால் நம்ம அவசரத்துக்கு விற்க முடியாது நம்ம முன்னாடி முன்னாடியே தெரிஞ்சதுனால் நமக்கு வந்து அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா அவங்க வருவாங்க அதே மாதிரி அளக்கும்போது ஒரு சிலர் வந்து அந்த இடத்த வந்து அவங்களோட நிலன்னு நினைச்சி அவங்க வீடுக்கு இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கிது இதை செ சுவுரோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம போய் அதை வந்து இடிக்கிறது மாதிரி வரும் அது இடிக்கும்போது நஷ்டம் அதிகமாகும் அப்போ பிரச்சினையும் வரும் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்குது அதனால சர்வே பண்ணி அளக்கிறது வந்து பெஸ்ட்டு இது மாதிரி பிரச்சினைதான் எங்கள் வீட்டு சைடில் நான் நிறையா பார்ப்பேன்